சார் வணக்கங்க சார் நான் உமா பேசுறேங்க சார் தருமபுரிலேருந்து சார் நாங்கள் இப்போது ரீசென்ட்டாக ஒரு நாய்க்குட்டி வளர்க்குறோங்க சார் என் பசங்கள் ஆசைப்பட்டாங்கன்னு வளர்க்கறேன் அது வந்து இப்போ எங்களுக்கு அது எப்படி வளர்க்குணும் என்னான்னு எதுன்னு தெரியாதுங்க சார் நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வளர்க்கறோம் அது கொஞ்சம் தகவல் சொல்ல முடியுமாங்க சார் ம் சொல்லுங்கள் சார் தருமபுரிங்க சார் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெண் நாய் இருந்துச்சுங்க சார் அது குட்டி போட்டுச்சு அந்த பெண் நாய் இறந்துடுச்சு அதனால் கொ அந்த குட்டியை எடுத்து வளர்க்கலான்ட்டு ஆண் நாய் குட்டிங்களெல்லாம் எடுத்துகிட்டு போய்ட்டாங்க சார் இந்த பெண் நாய்க்குட்டி மட்டும் ரொம்ப பராமரிப்பு இல்லாமல் இருந்துச்சு பசங்கள் பார்த்து ரொம்ப ஆசைப்பட்டாங்க அது வளர்க்குணுன்னு வளர்க்குணும் சொல்லிட்டு அதுக்காக தாங்க சார் எடுத்துகிட்டு வந்தோம் அதுக்கு முப்பது ஒரு இருபது நாள்க்கு மேலே ஆகுதுங்க சார் இருபதுலேருந்து முப்பது நாள்க்குள்ளே ஆகும் சார் இப்போ பால் சாதம் மட்டும் தாங்க சார் கொடுக்குறோம் இல்லைங்க சார் எதுவும் கொடுக்கல அது எதுவும் தெரியிலை எங்களுக்கு சரி இந்தமாதிரி ரோடில் தெரு ஓரம் இருந்ததினால அது யாரும் சொல்லுறதுக்கும் ஆளில்லை எங்கே கேட்கறதுன்னும் தெரியிலைங்க சார் அதனால் தான் உங்கள் நம்பர் கொடுத்து இவர் ட்ரெய்னரு நல்லா சொல்லுவார்ன்னு எங்கள் ஃப்ரெண்டு சொன்னாங்க அதுக்காகதாங்க சார் கால் பண்ணிணேன் சரிங்க சார் அதுக்கப்புறோம் அதுக்கு என்னங்க சார் சாப்பாடெலாம் கொடுக்கணும் சரிங்க சார் அதன் பிறகு என்னங்க சார் செய்யணும் ம் சரிங்க சார் இப்போது அதுக்கு இந்த சாக்குப்பை அந்தமாதிரி ஏதாச்சும் போடலாங்களா சரிங்க சார்

சரிங்க சார் இப்போ அது வந்து பெண் குட்டியாக இருக்கிறதுனால இங்கே கொஞ்சம் வளர வளர சில ஆண் நாய்ங்க வந்து தொல்லை பண்ணும் அதுக்காக நாங்கள் என்னங்க சார் அதை பண்ணுறது சரிங்க சார் சரிங்க சார் அது பதிவு பண்ணிணாங்கனா என்னங்க சார் ஆகும் உங்கள் ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்களா சரிங்க சார் கருத்தரிப்பு பண்ணுறதுக்கு சொல்றிங்க

ஏபிசி சரிங்க சார் சரிங்க சார் எங்களுக்கு அவ்வளோ வசதி இல்லை இருந்தாலும் பரவாயில்லை நாங்கள் கால்நடை மருத்துவமனையே போய் பார்க்குறோங்க சார் எங்களுக்கு பக்கத்தில் தான் இருக்குது அதையே நாங்கள் போய் பார்க்கறோங்க சார் ரொம்ப நன்றிங்க சார் தகவல்களுக்கு

ஓ சரிங்க சார் சரிங்க சார் இது எங்களுக்கு மிகவும் பயனுள்ள தகவலாக இருக்குதுங்க சார் ஏன்னால் இந்த நாய்க்குட்டி அங்கே அங்கே தூக்கிட்டு போக முடியாது பைக் இருந்தால் தான் தூக்கிட்டு போகணும் இப்போது அவர்களே இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்கன்றது எங்களுக்கு மிக்க ஒரு உபயோகமான தகவலுங்க சார் நாங்கள் அதுக்கு கால் பண்ணுறோங்க சார் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் இந்த தகவலெலாம் சொன்னத்துக்கு ஆ சரிங்க சார் சரிங்க சார் ரொம்ப நன்றி இல்லைங்க சார் அவ்வளோதான் இது இதுக்கு மேலே ஏதாவது சில சந்தேகள் வந்தா நாங்கள் கால் பண்ணுறோங்க சார் கொஞ்சம் பதில் சொல்லுங்க நன்றிங்க சார்